சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முக்கிய இனம் மற்றும் மொழியியல் குழுக்கள் முதுகுலத்தோர் முத்தரையர் பறையர் தேவேந்திரம் கோனார் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற பல குழுக்கள் இருக்கின்றன சாதிகள் பழங்குடியினர் மொழிகள் கலாச்சாரம் போன்ற பல பல வகையான ஜாதிகள் இருக்கின்றன பழங்குடியினர் சிவகங்கை மாவட்டத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நகரமயமாக்கல் சுற்றுச்சூழல் மிகவும் தரமானதாகவும் கோவில்கள் மிகவும் சுத்தபத்தமாகவும் இருக்கின்றன ஓரளவு நல்ல சுற்றுப்புறச்சூழல் இருக்கக்கூடிய மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் உள்ளது